எனக்கு பிடித்த பழமொழிகள் வந்து நிறையவே இருக்குது ஆனால் எனக்கு ரொம்ப பிடித்த பழமொழிகள் அப்படின்னா நான் இந்த நாலை தான் எப்பவுமே சொல்லுவேன் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து இப்போது நம்ம ஒரு செயலை செய்யணும்னா அதுக்கு பயிற்சி ரொம்ப முக்கியம் பயிற்சியே இல்லாமல் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அது முடியாத காரியம் இல்லையா இப்போது ஒரு மனிதனுக்கு பயிற்சி ரொம்பவே முக்கியம் அப்படின்றததான் வந்து இந்த பழமொழி சொல்லுது அதனாலே இதுக்கு இந்த பழமொழி வந்து எனக்கு ரொம்பவே பிடித்தது அப்புறம் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை இதில் என்ன சொல்லறாங்கன்னா இப்போது நம்ம நம்மக்கூட ஒருத்தவங்க இருக்காங்கன்னால் அவர்களோட அருமை வந்து கூட இருக்கும்போது தெரியாது நம்மகூட அவங்க இல்லைன்னும் போதுதான் அவர்களுடைய அருமை தெரியும் இப்போது உதாரணத்துக்கு பார்த்தோம்ன்னா நம்ம அம்மாவே எடுத்துக்கலாம் அவங்க நம்ம மேலே எவ்வளோ பாசத்தை கொடுக்குறாங்க ஆனால் நம்ப அப்படியா இருக்கோம் அதுதான் அவங்க நம்ம கூட இருக்கும்போது அவர்களுடைய அருமை வந்து நம்மளுக்கு புரியாது ஆனால் அவங்க இல்லைன்னும் போதுதான் அது தெரிய வரும் இல்லையா அதனாலே எனக்கு இந்த பழமொழி வந்து ரொம்பவே பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே இது என்னன்னால் இப்போது ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பெண் படித்திருந்தா அந்த குடும்பமே படித்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது ஒரு பெண் வந்து அந்த குடும்பத்தை ஒழுங்காக பார்த்துக்கல அப்படின்னும்போது அந்த குடும்பமே ஒரு நிலை கொலைஞ்சு இருக்கும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அதனாலையே இந்த ஒரு பெண்ணை பற்றி இந்த பழமொழியில் சொல்வதுனால அது எனக்கு ரொம்பவே பிடிச்சுது குடிப்பதோ கூழ் கொப்பளிப்பதோ பன்னீர் இது என்ன அப்படின்னா வந்து இப்போது வருமானம் நம்பளுக்கு வருது இப்போது ஒரு பத்தாயிரம் வருமானம் வருது அப்படின்னா அதிகபட்சமாக செலவு பண்ணுறது ஆடம்பர வாழ்க்கைக்காக செலவு பண்ணுறது இப்போது பத்தாயிரம் வருதுன்னால் இருபதாயிரம் அந்த மாதிரி செலவு பண்ணுறது இப்போது இந்த நாலுமே பார்த்தோன்னா இப்போது இருக்கிற சூழ்நிலைகள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அதனாலே வந்து இந்த பழமொழிகள் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும்